நிறையா சுகாதாரம் வசதிகள் இருக்குது ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க தூரந்தூரமாக தான் நிற்க வைப்பாங்க ஒரு ஒரு மீட்ரு ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு இந்த இதில் ஒரு ஆளுக்கு இடையிலையும் இன்னொரு ஆளுக்கு இடையிலையும் கொஞ்சம் இடைவெளி விட்டுதான் நிற்க வைப்பாங்க அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே நுழஞ்சதுமே வந்துட்டு அவங்க மாஸ்க் போட சொல்லிடுவாங்க மாஸ்க் போட்டுவிட்டு சேனிடரி லோஷன் வந்து அவங்க கொடுத்துடுவாங்க முன்னாடியே வெச்சுருப்பாங்க அதுவும் நம்ம போட்டுக்கணும் மாஸ்க் போட்டுக்கணும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சித்தா மருத்துவமனையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களும் அதேதான் பட் வந்துட்டு அவங்க எல்லாமே வந்துட்டு சித்தாவில் அந்த ஆயுர்வேத முறையில் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்பாங்க மஞ்சள் போட்டு தண்ணி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா அவங்க வெச்சுருக்குறாங்க ஸோ நிறையா வந்து ஆரோக்கியமான குடிநீரெலாம் வந்து கொடுப்பாங்க அவங்க கசாயம் அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன சேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நிறையா புரொவைட் பண்ணிணாங்க கசாயம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வந்துட்டு டூ டேஸ் திரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு அவங்க வந்து நிறையா சேகரித்து வெச்சு வர்ற மக்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து சர்வ் பண்ணிணாங்க ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திச்சு மக்களுக்கு